நான் வந்து இந்தியா டுடேங்குற ஒரு இதழை நான் அதிகமாக மாதம் மாதம் வாங்கி படிக்கிறது உண்டு அதில் வந்து எல்லாத்தைப்பத்தியும் இருக்கும் சுவாரஷ்யமான விஷயங்கள் கதைகள் கட்டுரைகள் பிஸ்னஸ் ரீதியானது அதே மாதிரி சமூகம் சார்ந்த ஒரு விஷியம் இதெல்லாம் வந்து அதில் கலந்திருக்கும் அதே மாதிரி பங்கு சந்தை பற்றியும் இருக்கும் உலக நாடுகளை பற்றி தெரிஞ்சிக்கிற ஒரு விஷயமும் அதில் இருக்குது அப்போ உள்ளூர் அறிவுலருந்து உலக அறிவுகள் வரைக்கும் தெரிஞ்சு கொள்ளுவதற்கு இந்த இந்தியா டுடேங்கிற ஒரு பத்திரிக்கை பயன்படும் இந்த இந்தியா டுடே வந்து ரொம்ப நல்ல பத்திரிக்கை அப்படிங்குறத நாங்கள் எங்கள் குடும்பத்தில் கலந்து பேசுவோம் இந்தியா டுடே வாசித்து பாருங்கள் இந்தியா டுடேல வந்து வேலை வாய்ப்பு சம்மந்தமாகலாம் வரும் நிறைய வந்து கட்டுரைகள் வரும் நிறைய வந்து கதைகள் வரும் அப்படிங்குறதலாம் நான் எடுத்து சொல்வேன் நன்றி